ஹலோ கார் கேபினா நாங்கள் கீழ்பெனாத்தூர்லருந்து பேசுகிறோம் எங்களுக்கு வெளியூர் வெளியூருக்கு போறதுக்கு எங்களுக்கு கேபின் வேணும் நாங்கள் திருவண்ணாமலை போகணும் எங்களுக்கு ரெண்டாந்தேதி கார் கேபின் வேணும் இதில் நாலு பேருன்னா எவ்வளோ ரேட்டுங்க இப்போ ஆறு பேருன்னா ஓ ரெண்டாயிரம் ரூபாயா சரிங்க டைமுக்கு நீங்கள் வந்துவிடுவீங்களா டைமுக்கு நாங்கள் டைம் சொல்கிறோம் நாங்கள் எந்த ஊருக்கு போகணும் அட்ரஸ் சொல்லிடுறோம் ஊரும் சொல்லிடுறோம் மெசேஜ் பண்ணிடுறோம் நீங்கள் வந்துவிடுங்க ஆ சரிங்க